இப்போ வந்து பள்ளி மாணவர்கள்லாம் எதுக்கு ஸ்கூல் போகாமல் இருக்காங்கன்னா ஒரு ஒரு பேருக்கு வந்து பேருந்து வசதி வந்து அதிகமாக இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து ரொம்ப நே ரொம்ப தூரமாக நடக்கிறதுனால அவங்க வந்து அவங்க வீட்டில வந்து ஸ்கூல் போக வேணாம் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க சிலருக்கு வந்து அவங்க வீட்டில ரொம்ப ஏழையாக இருக்கிறனால பண வசதி இல்லாதனால் அவங்க பேரன்ட்ஸ்லாம் வந்து வேலைக்கு போ அப்படின் சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க அனுப்பி வச்சிடுறாங்க சிலர் வந்து தொலைபேசினால் ரொம்ப அடிக்ட் ஆகி வீட்டிலேயே அவங்க வந்து அவங்க பேரன்ட்ஸ் வந்து ஸ்கூல் போ அப்படியே அனுப்புனாலும் அவங்க வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி அவங்களால மொபைலையே இருக்கிறாங்க அதனால் வெ அவங்க வந்து ஸ்கூல் வந்து அதிகமாக போகிறது இல்லை இதனால்தான் இது மாதிரி இருக்கிறனாலதான் பள்ளி மாணவர்கள் வந்து ஸ்கூ ஸ்கூல் போகாமல் இருக்கிறதுக்கு காரணம்